ஹலோ ஹலோ கால் டேக்சிங்களா ஆ அண்ணா இங்கே பல்லடமில் பிக்கப் பண்ணணும் பல்லடம் டு ஊட்டிண்ணா ஆமாங்கண்ணா ஒரு இருபது பேர் போகிறமாதிரி ஒரு வேன் மாதிரி இருந்தால் ஓகே இருபது பேர் போகணும் ஆமாங்கண்ணா இப்போ அதுக்கு வா த்ரீ டேஸ் ட்ரிப் வருதுங்கண்ணா இப்போ ச வெள்ளிக்கிழம காலையில் கிளம்புனோம் அப்புடின்னா ஞாயித்துக்கிழம நைட்டு வந்து ரிட்டன் வரமாதிரி சரிங்கண்ணா இதுக்கு வாடகை எவ்வளோங்கண்ணா வருது ஆறு ஐந்நூறு சரிங்கண்ணா ஆமாங்கண்ணா வேன் மாதிரிதான் வேணும் இருபது பேர் போகிறோம் இல்லை காலேஜு கேர்ள்ஸ் மட்டும்தான் போகிறோம் அப்புறம் கைடுக்கு வந்து ஒரு ஆள் வருவாங்க ஆமாங்கண்ணா ஆ சரிங்ண்ணா எதாவது குறைக்க முடியுங்களா முடியாது சரி சரி சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா உங்களுக்கு வந்து அங்கேயே ரூமும் வந்து நாங்களே போட்டுக்கொடுத்தருவோம் ஸோ அதுவும் அதுவும் வந்து நீங்கள் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்கண்ணா நீங்கள் அங்கே தனியாக போ போகணுன்னு அவசியம் இல்லை ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா ஒன்றும் பிரச்சனையில்லைங்க வெள்ளிக்கிழம காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பலாம் கிளம்புனா கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா ஆமாங்கண்ணா பிக்கப் வந்து பல்லடம் தாண்ணா ஊட்டி ஊட்டியே மூணு நாள் சுற்றி பார்க்கற ஐடியாதாங்கண்ணா வேறே எந்த பிளானும் இல்லை மேபி பக்கத்தில் எதாச்சும் மறுபடியும் இருந்துச்சின்னால் பார்க்கலாங்கண்ணா ஆ டைம் பொறுத்துங்கண்ணா ஆனால் மூணு நாள் தான் டைமு சரிங்கண்ணா ரவுண்டாக ஆறுரூவா வச்சிக்கலாங்கண்ணா அதுதான் ரூமும் உங்களுக்கு நாங்களே போட்டுக்கொடுத்தட்றோம் சரிங்கண்ணா ஆ ஓகே ஓகே சரிங்கண்ணா அப்போ நீங்கள் ஒன்றும் பிரச்சனையில்லை வெள்ளிக்கிழம காலையில் வந்து இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்கள் அல்லது நான் வந்து அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிவிடுறேன் ஓகேங்க ஆ அந்த வேன் எடுத்தாலும் ஓகேங்கண்ணா இருபது பேருங்கிறப்போ ஒட்டுக்காதாங்கண்ணா போயாகணும் வேன் எடுத்துக்கலாம் சரிங்க சரிங்கண்ணா ரவுண்டாக ஆறுரூவா வச்சுக்கலாங்க ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா வக்கிறேங்கண்ணா